எங்கள் கிராமத்தில் வந்து சங்கத்தமிழ் கொங்குத்தமிழ் சென்னைத்தமிழ் என பல மொழிகள வந்து பேசுவாங்க ஆனால் வந்து கிராமப்புறங்கள் வந்து அப்படி கிடையாது ஆனால் கொங்குத்தமிழ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க இதேமாதிரி கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறத்துக்கு போனால் அவங்க வந்து சென்னைத்தமிழ் ஒரு பாசையாக பேசுவாங்க அது வந்து நாகரீகமாக இல்லை கிராமப்புறங்கள்ல பேசுகிற மொழி மட்டும் தான் நாகரீகமான மொழி